எங்களிடம் மத்திய அரசு வழங்கும் எல்பிஜி கேஸ் இணைப்பு பெற்றுள்ளோம் நாங்கள் எங்ககிட்ட முன்னாடி அடுப்பு இருந்ததனால அதில் டெய்லியும் காம் காலையில் எழுந்துருச்சு அடுப்பு பற்ற வைக்க வச்சால் அந்த புக மூலயமா நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் அதில் இருந்து தற்பொழுது விடுவித்து விட்டோம் இது மிகவும் எளிமையாகவும் குறைந்த நேரத்தில் தரமான உணவுகளை சமைக்கவும் ஏதுவாக உள்ளது விறகு அடுப்பைப் பயன்படுத்தியதால் நமக்கு செலவுகள் அதிகமாக இருந்தன விறகு எடுத்துக் கொண்டு வருவதாலும் அதைப் பற்ற வைப்பதில் சிரமம் ஏற்படுவதாலும் சிரமம் ஏற்படுவதாலும் பயன்படுத்துவதில் கடினமாக இருந்தது தற்பொழுது மத்திய அரசின் பிரதம மந்திரிஸ் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ள இலவச எல்பிஜி அடுப்பின் மூலம் எளிய முறையில் சமைக்கவும் குறைவான நேரத்தில் சமைக்கவும் முடிந்தது அதனால் எங்களுக்கு சுவாச தொல்லையும் இல்லாமல் பல்வேறு புகைகளை நாங்கள் உட்கொள்ளும் சிரமத்தை அனுபவிக்காமலும் எளிய முறையில் சமைக்கவும் அதே தரமானதாகவும் சுவையுள்ள சுவை மிக்கதாகவும் இருக்கவும் ஏற்பாடு வழிவகை செய்துள்ளது மத்திய அரசின் இந்த நற் திட்டங்கள் பல்வேறு மக்களை சேர்ந்தும் உள்ளது இதனால் கோடிக்கணக்கான மக்கள் விறகடுப்பிலிருந்து மத்திய அரசின் எல்பிஜி அடுப்புக்கு மாறியுள்ளன இதனால் பல்வேறு மக்களின் கடினமான வேலைகளையும் எளிதாகவும் மாற்ற முடிந்தது அதனால் அவர்கள் குறுகிய நேரத்தில் சமைத்து விட்டு அவர்களது அன்றாட வாழ்க்கையை தொடங்கியதனால் இப்போ வாழ்க்கைத்தரம் உயர்ந்தது அதனால் இந்தியன் இந்தியாவின் பொருளாதாரமும் உயர்ந்துள்ளது இத்தகைய நற்செயல்களால் மத்திய அரசு மென்மேலும் இந்திய மக்களை பெருமைக்கு உள்ளாக்கியுள்ளது இதனால் இந்தியாவும் பெருமைப்பெற்றுள்ளது இந்த விறகடுப்பு இருப்பதனால் ஏற்படும் சிரமங்கள் என்னென்னவெனில் நாம் சுவாசப் பிரச்சனைக்கு உள்ளாகிறோம் கண் எரிச்சல் தொடர் இருமல் கண்களில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அது ஒ விறகடுப்பிலிருந்து வரும் புகை ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது இதனால் மருத்துவ செலவுகளும் மென்மேலும் பல நபர்கள் சுவாச தொல்லைகளாலும் மருத்துவச் செலவுகள் ஏற்படுவதிலிருந்தும் தன்னை தற்காத்துக்கொள்ள முடியாமல் இந்த விறகடுப்பினால் சிக்கித் தவித்தனர் தற்போது மத்திய அரசின் இலவச மின் இலவச எல்பிஜி அடுப்பின் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்கவும் சுவாசத் தொல்லையிலிருந்து மீண்டு வரவும் ஏதுவாக உள்ளது இதனால் நம் மத்திய அரசின் சீரிய முயற்சியினால் நடந்த இந்த எல்பிஜி அடுப்பைப் பயன்படுத்தி மக்கள் அனைவரும் வாழ்வில் மேற்பட்டுள்ளனர் இதை இத்தகைய எல்பிஜி அடுப்பு இந்திய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மட்டும் அல்லாமல் இந்தியப் பொருளாதாரத்தையும் மென்மேலும் உயர்த்திக் கொண்டிருக்கிறது எல்பிஜி அடுப்பில் சமைப்பதின் மூலம் தரமான உணவுகளையும் குறைந்த நேரத்தில் சமைக்கவும் முடிகிறது ஆகையால் இன்னும் பல்வேறு வீடுகளுக்கும் இந்த எல்பிஜி அடுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இலவச அடுப்பு திட்டத்தில் பிரதம மந்திரியின் இந்த திட்டத்தினால் இந்திய மக்கள் மென்மேலும் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆக இத்தகைய எல்பிஜி அடுப்பின் மூலம் நாங்கள்க்கு உண்டான சிரமங்களுக்கு தற்பொழுது எந்த ஒரு சிரமமும் இல்லாத சூழலே ஏற்பட்டுள்ளது விறகடுப்பின் மூலம் ஏற்பட்ட சிரமங்களையும் எல்பிஜி அடுப்பின் மூலம் ஏற்படும் சிரமங்களையும் ஒப்பிடுகையில் எல்பிஜி அடுப்பில் ஒவ்வொரு ஒரு சிறு துளி கூட சிரமங்கள் இல்லாத நிலையே ஏற்பட்டுள்ளது ஆகையால் மத்திய அரசின் இந்த எல்பிஜி இணைப்பானது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது ஆ